எங்கள் கிராமத்தில் குடும்பங்களுக்கு இடையே உள்ள தகராறுகள் எப்படி தீர்க்கப்படுகிறது என்றால் பஞ்சாயத்து மூலம் தீர்க்கப்படுகிறது பஞ்சாயத்து என்பது கிராமத்தில் உள்ள அனைத்து மக்களையும் ஒன்று கூட்டி ஊரில் உள்ள ஒரு பெரிய இடத்தில் அனைவரையும் அமர வைத்து அனைவர் முன்னிலையிலும் தீர்ப்பு கூறுவது பஞ்சாயத்து என்று அழைக்கப்படுகிறது இப்போது சமீபத்தில் எங்கள் கிராமத்தில் நடந்த பிரச்சனை எதுவென்றால் தற்போது நடந்த விஷேஷத்தில் ஒரு தகராறு வந்துவிட்டது அந்த தகராறை எப்படி எப்படி தீர்த்தோம் என்றால் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி வழக்கம் போல் பஞ்சாயத்தை கூட்டி நாட்டாமைகள் முன்னிலையில் அமர வைத்து இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிறையா உள்ளது அதனை பேசி இருவரை சுமுகமாக முடித்து வைத்து அனுப்பி விட்டோம் இப் இப்படித்தான் எங்கள் கிராமங்களில் உள்ள தகராறுகள் அனைத்தும் தீர்க்கப்பட்டு வருகிறது இதுவே எங்கள் கிராமத்தில் குடும்பங்களுக்கும் இடையே உள்ள தகராறு தீர்க்கப்படுவதற்கான சாட்சியும் ஆகும்